எங்கள் வீட்டுக்கு முன்னாடிங்க செடி நட்டு பாதுகாப்பாக பண்ணி முள்ளங்கி அவரை பச்சை மிளகா கத்திரி தக்காளி எல்லாம் வந்து வீட்டு தோட்டமாக பண்ணி பண்ணி தண்ணியை ஊற்றி நான் பாதுகாப்பு பண்ணிடுவோம் பூச்சி இல்லாம நல்லா சுத்தமாக செடி ஆரோக்கியமாக வச்சிருக்கிறோம் களை எடுத்து தண்ணி கிண்ணி வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட நான் ஊற்றி ஊருக்கு போறதுக்குள்ள ஊற்றி வச்சிடுவோம் பொண்ணு இருந்தால் பொண்ணு ஊற்றி வைக்கும் உரமெல்லாம் நாங்கள் வந்து இந்த நாட்டு இது உரம் எதுவும் போடா மாட்டேன் பூச்சி வராம அந்த அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் இயற்கையாகவே நாங்கள் அதுக்கு உரம் போட்டு பாதுகாப்பு பண்ணிகிட்டு வர்றோம்